எங்கள் ஊர்லெலாம் வந்து பாம்பு கடிச்சுட்டு அப்டின்னு தெரிஞ்சிட்டாலே வந்து அந்தளவுக்கெலாம் ஒன்றும் பயப்பட்லாம் மாட்டோம் ஏனால் வந்து எங்கள் ஊரில்தான் மூலிகை செடியெலாம் நிறையா இருக்குமே ஏனால் கிராமந்தானே அதனால என்னாகுன்னா பெரியநங்கை அப்படின்னு ஒரு வந்து எலை இருக்கும் பச்சை அதை எடுத்துகிட்டு வந்து கசக்கி சாப்பிட சொல்லுவாங்க அதை சாப்பிட்டு பார்த்தா வந்து அந்த கசப்பு தெரிஞ்சுது அப்படின்னா வந்து விஷம் ஏறலைன்னு அர்த்தம் ஏனால் அது ரொம்ப கசக்கும் அப்படி இல்லை கசப்பு தெரியிலை அப்படின்னா வந்து விஷம் ஏறிருக்குன்னு அர்த்தம் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கடிக்கு மேலே ஒரு கட்டு போட்டு அந்த விஷம் வந்து மேலே பரவாத அளவுக்கு அந்த கட்டு போட்டு பக்கத்தில் வந்து மருத்துவமனைலாம் இருக்குமா உடனே வந்து வண்டியெலாம் வச்சு டூ வீலரெலாம் இப்போ நிறையா இருக்கது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னால் அதிலேருந்து வெச்சு அவங்கள அழைச்சிட்டு போவாங்க வேறு என்னாகும் அந்த இடத்துல அப்படின்னா அவங்க வந்து பயப்பட கூடாது அப்டின்னு சொன்னதினால அவங்க பயப்படாம இருப்பாங்க அந்த டைம்முக்கு ஏனால் அந்த டைமுக்கு வந்து நம்ப தைரியமாக இருக்கணும் நம்பளோடய தைரியம்தான் வந்து அந்த விஷம் வந்து எந்தளவுக்கு வந்து நம்ப உடம்புல வந்து பரவும் பரவாதுங்குறதை நம்ப தைரியம்தான் வந்து முடிவு பண்ணும் ஏனால் நம்ப எந்தளவுக்கு தைரியமாக இருக்கோமோ அந்தளவுக்கு வந்து அந்த விஷத்தோட தன்மையை வந்து கம்மியாக இருக்கும் நம்ப ரொம்ப பயந்து மயங்கி போனோம் ஐயோ பாம்பு கடிச்சுட்டு அப்படின்னு அந்தமாதிரியான எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு பதட்டமும் வந்து இருக்காது ஏனால் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் எப்படி சொல்லுவோம்னால் அந்த விஷம் ஏறுகிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அதுக்கு ஏற்ற தேவையான விஷயத்தெலாம் வந்து நாங்கள் செஞ்சுடுவோம் முன்கூட்டியே முதலுதவின்னு சொ சொ சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே செஞ்சுடுவோம் செஞ்சதினால வந்து அந்தளவுக்கு விஷம் ஏறாமல் இருக்கும் உடனே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய்விடுவாங்க வேறு எது அது என்ன பாம்பு அதுக்கு என்ன மாதிரியான வைத்தியம் பண்ணணும் அப்படிங்குறமாரி நாங்கள் பார்த்து அதை செய்வோம்